விவசாயிங்கள் எதிர்கொள்ளம் பிரச்சனை சவால்ன்னு பார்த்தன்னா மழை வருதுன்னு நினச்சும் மழை வரும் மழை வருதுன்னு பார்த்துட்டு நாற்றுடுவோம் நாற்றுட்டுட்டு பயிர் பிடிங்கி பயிர் நடணும் பயிர் நட்டு கொஞ்சம் நாளிலே பயிரெல்லாம் கொஞ்சம் சோர்ந்தாப்புலப்போது களைக்கொல்லி அடிக்கணும் உரம் போடணும் உரத்தெல்லாம் போட்டு பயிர் நல்லா வந்துக்கிட்டே இருக்கும் திடீர்னு கிணத்துல பார்த்தனா தண்ணி வற்றி போய்டும் தண்ணி வற்றிச்சிடுன்ட்டு டேம் தண்ணியை எதிர்பார்ப்போம் டேம் தண்ணியும் வராது அப்புறம் அப்படிப்படினு எப்படியோ தண்ணியை வர வச்சு நம்ம பயிர் வளர்த்தனா பயிர் வளர்கிற நேரத்தில் பார்த்து எலி தொல்லை அதிகமாக ஆகிடும் பூச்சி அரிக்கும் நெல்லெலாம் இது நெல் கொஞ்சம் பிடிப்பு பிடிப்பு இருக்கும்போது பூச்சரிப்பு நிறையா இருக்கும் பூச்சரிப்பு நிறையா இருக்கிறப்ப அதுக்கான உரத்தை போட்டாகணும் களைக்கொல்லி அடிச்சாகணும் களக்கொல்லி அடிச்சுட்டு பயிரெல்லாம் பிடிங்கி காய வச்சு எல்லாம் மூட்டை கட்டும்போது அதுக்கான ரேட்டு வராது கேட்டால் பயிர் தரம் இல்லை பயிருக்கான தரம் வேணும் ஒரு மூட்டை இவ்வளோதான் போகும் இவ்வளோதான் இவ்வளோதான் வரும் போகும் அப்படின்ற மாதிரி பேசி அதை நமக்கு லாபம் வராமல் நஷ்டத்தில் முடியும் அதை நஷ்டத்தில் பார்த்தனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பயிர் நட்டு இவ்வளோ செலவு பண்ணி இதில் நிதி உதவியே வராமல் வெறும் கொஞ்சம் விவசாயிங்களுக்கு ரொம்ப நஷ்டத்தில் போகும் நஷ்டத்தில் போகும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க மக்கா சோளம் ஆறு மாதத்து பயிர் ஆறுமாதத்து பயிருன்ட்டு அதை நட்டோனா அதில் அப்படி தான் ஊனி கொஞ்சம் நாளில் அணில் தின்றுடும் பயிர் ஊனி கொஞ்சம் செடி வரும்போது அணில் சாப்பிட்ரும் இதில் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் குருவிங்க வந்து கொத்தி சாப்பிடும் அதையும் மீறி நம்ம செடி வளர்த்தன்னா தண்ணி பற்றாம வறட்சியாக மழை வராமல் கொஞ்சம் ரொம்ப கஷ்டத்தில் போகும் ரொம்ப கஷ்டத்தில் போகுதேன்ட்டு பார்த்தனா கொஞ்சம் பயிர் வரும் பயிர் வளர்ந்து சா பிடிப்பு பயிரெல்லாம் பிடிப்பு பிடிச்சு கொஞ்சம் சோளம் நல்லா முற்றி வர சமயத்தில் திடீர்னு பார்த்தா மேகமூட்டம் அதிகமாகி மழை அதிகமாக வர ஆரம்பிச்சிடும் அந்த மழை வர சமயத்தில் அறுவடை சமயத்தில் பயிரெல்லாம் சாஞ்சு பயிரெல்லாம் காட்டிலேயே முளச்சிரும் அதையும் மீறி பயிரெல்லாம் அறுத்து எடுத்துட்டு வந்து காயவச்சு மூட்டை பிடுச்சன்னா சோளம் டன்னுக்கு இவ்வளோதான் போகும் ரெண்டு ஐநூறு ரெண்டு முந்நூறுனு பார்ப்போம் மூன்றுவா வரைக்கும் பார்ப்போம் வேண்ணால் அதை அடிமட்ட ரேட்டுக்கு ஒரு ரெண்டாயிரம் எல்லா ஆயிரத்தி ஐந்நூறுபா இவ்வளோதாம்மா போகுன்ட்டு முடிச்சிடுவாங்க இதுமாதிரி இயற்கை விவசாயத்தில் மரம் செடி கொடி இல்லை காய்கறி தோட்டம் போடுறது அப்படி இல்லைனா இதில் மிளகாய் தோட்டம் கத்திரி தோட்டம் தக்காளி வெங்காயம் இதுமாதிரி அறுவடை பண்ணலான்ட்டு அது போட்டாலும் அதிலையும் கொஞ்சம் பாதிக்கு பாதி மேகமூட்டம் மழையும் வரும் மழைவரா மாதிரியும் இருக்கும் இதில் ஏதாவது நஷ்டம் ஆயிடுச்சுன்ட்டா அதுக்குன்னு வானிலை மாற்றம் இதில் நிதி ஆதரவு ஏதாவது எதிர்பார்த்தாலும் அதிலையும் ஒன்றும் வராது அப்போ விவசாயிங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தில் நம்ப இவ்வளோ செலவு பண்ணி இதில் மா கீழ் மட்டமாக வந்திடுச்சே இதில் ஒன்றுமே வரலியே நமக்கு முதல் போட்டதே முதல் எடுக்க முடியலையே நஷ்டத்தில் போகுதேன்ட்டு அதில் ஒரு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தில் விவசாயிங்களெலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க டேம் தண்ணியை பார்ப்பாங்க டேம் தண்ணிதான் வராமல் நம்ப எதிர்பார்க்குற சமயத்தில் டேம் தண்ணி வராது நம்ப எதிர்பாக்குற சமயத்தில் மழைத்தண்ணி கிடைக்காது இப்போ நல்லா பயிரரெலாம் கொஞ்சம் கஷ்டம் பயிர் விதச்சும் புண்ணியம் இல்லாத மாதிரி நமக்கு நஷ்டத்தில் போகும்